பேங்கில் வந்து லாக்கர் வசதிஸ் இருந்துதான்னு கேட்டீருக்கீங்க பேங்கில் வந்து நகையை வந்து கொண்டுப் போய் வை வைக்கிறது நல்லது தான் கணக்கு வச்சுருக்குறவங்கள்து மட்டும் தான் பேங்கில் வந்து லாக்கர் வசதி கொடுக்குறாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் வீட்டில் நகையை வச்சுட்டு மீதி கொண்டுப் போய் பேங்க்கு லாக்கரில் வச்சால் எங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் தெரியாதவங்க அந்த இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் நாங்கள் வந்து நிம்மதியாக இருப்போம் நீங்கள் வந்து பேங்கில் வந்து வச்சுட்டா லாக்கரில் வச்சால் எப்போனாலும் நம்ம போனோம்ன்னா லாக்கரு வசதி வந்து அவங்களும் ஒரு சாவி வச்சுருக்காங்க நாம்மளும் ஒரு ஸ் இது இருக்குதுனால் நம்மளுக்கு எப்போனாலும் நம்மளுக்கு தேவைப்படும் போது வந்து நம்ம பேங்க்லேருந்து நகையை எடுத்துக்கலாம் வங்கியில் வந்து வைக்கிறது நல்லது தான் நம்ம வந்து வங்கியில் யாருனாலும் கொண்டு போய் வைக்க முடியாது பேங்கில் கணக்கு வச்சுன்னு இருக்கிறவங்க வந்து அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் தான் லாக்கர் கொடுக்குறாங்க லாக்கரு இருந்தால் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து சேஃப்டியாக இருக்கும் நம்ம அதை எடுத்துகிட்டு போய் வச்சு எல்லாம் வீட்டில் வச்சுட்டு நம்ம ஐயோ நம்ம வீட்டில் நகையை வச்சுருக்குறோம் வெளியில் போக முடியாது வெளியில் போனாலும் ஐயோ வீட்டுக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வராது வெளியில் போகும் போது நம்ம வீட்டில் இருக்கிற நகையை போட்டுப்போலாம் நம்மளுக்கு சேஃப்டி பேங்கில் இருந்தால் நம்ம எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ வந்து நம்ம போய் பேங்கில் வந்து எடுத்துக்கலாம்